எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டு கொல்லையில் வந்துட்டு நிறைய பெரிய தோட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட பெரிய இடமா இருக்கும் அந்த இடத்துல வந்து வாழைமரம் வாழைமரம் ஒரு பக்கம் வந்துட்டு வாழைமரம் நிறைய அப்படியே வரிசையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த்தங்காய் மரம் எலுமிச்சை மரம் கொய்யாமரம் அது மாதிரி நிறைய மரம் வச்சுருக்கோம் நெல்லிக்காய் மரம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குத் தேவையான பாதுகாப்பான ஏதாவது நோய் வந்தால் அதை வந்துட்டு சரி பண்ணுற மாதிரி உள்ளது நிறைய வச்சுருக்கோம் பூச்செடியெலாம் அழகழகாக டிப்ரெண்ட் பூவெல்லாம் பூக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கும்போது அதில் வந்து டிப்ரெண்ட் டிப்ரெண்டாக உள்ள பறவைகள் கலர் கலராக குட்டிக் குட்டியாக பெருசு பெருசாக மூக்கெல்லாம் ஒரு வடிவமாக கண்ணெலெலாம் அப்படியே ரெட் கலரில் இல்லைனா பிளாக் கலரில் டிப்ரெண்ட் டிப்ரெண்டாக கண்ணெல்லாம் வைச்சு நிறைய பறவைகள் வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நின்றிங்கன்னா இயற்கை அப்படியே தன்னையே மறந்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரி வரும்போது அதுக்கு வந்துட்டு நிறைய இது தானியங்கள் தானியங்கள் அரிசி அதெல்லாம் போட்டு அதுக்கு சாப்பாடு வைப்போம் தண்ணி வைப்பேன் ஒரு டப்பாவில் அது பெட்டில் வைச்சுட்டோம்னா அது அது வந்து குடிச் குடிச்சுட்டு போயிடும் அது மாதிரி அரிசி தானியங்கள் அது மாதிரி கொடுத்தாக்கா அது சாப்பிட்டுக்கும் நம்ம ஒரு நாள் பழக்கப்படுத்தினாலே மறுநாள் மறுநாள் வந்து திரும்பி அந்த இடத்துல சாப்பாடு வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த பறவைகளுக்கு அதனால நாங்கள் டெய்லியும் வந்துட்டு வைப்போம் டெய்லியும் அது வந்து சாப்பிட்டு போகும் அந்தத் தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வரும் வீட்டுக்குள்ளேயும் வரும்போது அதுக்கு உணவுதான் அதுக்கு எதிர்பார்த்து வருது அதனால சொல்லிட்டு அரிசி தூக்கிப் தூவிப் போட்டோம்ன்னா அது ஒன்றுகூட இல்லாமல் அழகாக கொத்திக் கொத்தி சாப்பிட்டு போற அழகெல்லாம் பார்த்தோன்னா நிறையா நான் ரசிச்சுருக்கேன் கல்குருவி அதிகமாக வரும் அதுக்கப்புறம் அந்த பூச்சி அந்தச் செடியில் உள்ள வண்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த ரீங்காரம் அதெல்லாம் கேட்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் அது பறவைகளை வர வைக்கணும் அப்படினாக்கா நம்ம நிறைய செடி வச்சுருந்தாலே செடியில் உள்ள புழு அந்த மாதிரி நிறைய பூச்சி அதெல்லாம் செடியில் இருக்குமெல அதெல்லாம் வந்து அது வந்துட்டு தேடி அதுக்கான உணவைத்தேடி சாப்பிடுறதுக்குதான் அது வருது அந்த மாதிரி வரும்போது அதுக்கு உணவு அது பற்றாத நேரத்தில் அது சவுண்டு விடும்போது நம்ம ஒரு டப்பாவில் தண்ணியோ இல்லை அதுக்கான தேவையான தானியம் அந்த மாதிரி வைச்சாக்கா அது சாப்பிட்டுப் போகும் ஒரு வாயில்லாத ஜீவன் அதாவது ஒரு பறவைகள் விலங்குகளுக்கு வச்சு அதை நம்ம பார்த்து அது சாப்பிட்டு மனசு நிறைவடைஞ்சு அது போவது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமெல அது மாதிரி அதுக்கு நிறைய செய்வோம் அப்படிங்கிறது நான் செய்வேன் நிறைய சாப்பாட்டெலாம் வைப்பேன் தண்ணியெலாம் வைப்பேன் அதுப் பார்த்து சாப்பிட்ற வரையும் அதை ரசிச்சுட்டு நிற்பேன் அந்த மாதிரி கிளியெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் கிளிக்கு மூக்கெல்லாம் ரோசாக அப்படி உடம்பெல்லாம் பச்சையாக சூப்பராக இருக்கும் தென்னை மரத்தில் வந்து அதிகமாக எங்கள் வீட்டுக்கு எதிக்க உக்காரும் அது வரும்போதும் அதுக்கு ஏதாவது கூப்பிட்டு கொடுப்போம் அதுக்கு ஏதாவது தானியம் நெல் அந்த மாதிரி எதாவது கொடுப்போம் தண்ணீர் தானியங்கள் எல்லாமே வ வைப்போம் அந்த மாதிரி வந்தாக்கால் எல்லா பறவைகளுக்கும் வச்சு அதுக்கான சாப்பாடை அதுக்குத் தந்து அது மனசை நிறைவடைகிற மாதிரி அதுக்குப் பண்ணுவோம் இந்த மாதிரி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கு அந்த மாதிரி நிறைய வந்திருக்குது அதோட சவுண்டுதான் சவுண்டுதான் சூப்பராக இருக்கும் நிறைய வகை பறவைகளெலாம் வரும் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கும் அது மாதிரி அது அதோட ரீங்காரம்தான் அதில் சூப்பராக இருக்கும் அது கேட்டு அதை ரசிச்சு அதைப் பார்த்து அந்த அதோட ஃபீலை வாங்கிறதான் பெரிய விஷயமே